நான் இருக்கிறது ஒரு கிராமம் என் கிராமத்தை சேர்த்து அஞ்சு கிராமத்துக்கும் ஒரே ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர் தான் இருக்குது அந்த ஹெல்த் சென்டரில் ஒரு டாக்டரு ரெண்டு நர்ஸு ஒரு கம்போண்டர் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி என் பையனுக்கு உடம்பு சரியில்ல நான் அழைச்சிட்டு போகணுன்னா காலையில் ஒரு மினி பஸ் ஒரு ஏழு மணிக்கு வரும் அந்த ஏழு மணிக்கு நான் அழைச்சிட்டு போனேன்னால் போயிட்டு ஒரு ஒம்பதர வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும் அந்த ஒம்பதர வரைக்கும் வெயிட் பண்ணால் தான் அந்த கம்போண்டர் வருவாங்க அந்த கம்போண்டர் வந்து அந்த சீட்டை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் எடுத்துட்டு உள்ளாரவே போக முடியும் அதனால் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறேன் அவங்களும் வரல வந்ததுக்கு அப்புறம் அந்த சீட்டை வாங்கினாலும் டாக்டரு வரதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் டாக்டரு வாரத்தில் மூணே நாள் மட்டும் தான் வருவாங்க அந்த மூணு நாள்லேயும் கும்பல் வந்து அஞ்சு கிராமத்தை சேர்த்ததுனால கும்பல் நிறையா இருக்குது அதில் இடையில வந்து என் பையன் ஒரு தடவை மயக்கம் போட்டே விழுந்துட்டான் என்ன பண்ணுறது நாங்கள் வந்து ரொம்ப விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க அதனால் பிரைவேட்டில் போய் எங்கேயுமே பார்க்க முடியாது எப்படிதான் இருந்தாலும் கவர்மெண்ட்டில் தான் பார்த்தாகணும் எவ்வளோ நேரம் கால் கடுக்க நின்றாலும் இங்கேதான் பார்த்தாகணும் அதனால்தான் நான் இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணி பார்க்குறோம் இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணி டாக்டருட்ட போனாலும் அவங்க மருந்து மாத்தரை கொடுக்குறாங்க அதுக்கு அவ்வளோ நேரம் நம்ம வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணால் தான் அந்த ஊசி போட்டு மருந்து கொடுப்பாங்க சிஸ்டர் அதையும் வாங்கிக்கிட்டு உடம்பு வந்து க்யூர் ஆனால் இன்னும் ரெண்டு நாள் வெயிட் பண்ணணும் டாக்டரு வர வரைக்கும் அவங்க டாக்டரு வந்ததுக்கு அப்புறம் தான் திரும்பி எடுத்துட்டு போய் மருந்து மாத்தரை கொடுத்துட்டு இந்த இதலாம் நீங்கள் கொடுத்திங்க க்யூர் ஆகலை மறுபடியும் நீங்கள் ஊசி போடுங்கன்னு நம்ம போய் சொல்ல முடியும் இதுதான் எங்களோடய நெலைம